நான் இப்போ அந்த துணிகளை வாஷ் பண்றதுக்காக தரணி சோப் வாங்கினேன் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அந்த சோப் வந்து தண்ணியில் பட்ட ஒடனே அப்படே கையில் பிசு பிசு பிசுனு ஒட்டிக்கிது கரைஞ்சிருது ஸோ அந்த சோப்பை முடிஞ்சளவுக்கு யாரும் வாங்கறதை அவாய்ட் பண்ணுங்க சர்ஃபெக்சல் பார் ரின் சோப் இந்த மாதிரி எதாவது தரமான சோப் வாங்குங்கள் தரணி சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது கையிலலாம் ரொம்ப அப்படே வழுக்குது கையை விட்டு